ஹலோ சார் வணக்கம் சார் நாங்கள் நீங்கள் டெலிவரி பாய்ங்களா சார் நாங்கள் ஃபுட்டு அரேஞ் பண்ணிருந்தோம் இல்லை சார் நாங்கள் இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறோம் ஆஃப்டர்நூன் ஃபுட்டை மார்னிங் ஃபுட்டை ஆஃப்டர்நூனுவா தாங்க தென் அட்ரஸும் மாற்றிக்கோங்க நாங்கள் இப்போ எல்லாருமே ஃபேமிலியா வெளியில் போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மார்னிங் ஃபுட்டை கேன்சல் பண்ணிடுங்கள் ஆப்டர்நூன் ஃபுட்டை எங்களுக்கு ரெடி பண்ணுங்கள் தென் அந்த அட்ரஸுக்கு வேண்டாம் ஏன்னால் நாங்கள் எல்லாரும் இங்கே ஷிஃப்ட்டாகி பங்க்ஷனுக்கு வந்துருக்கிறதுனால அந்த அட்ரஸ் வேணால் நான் வேற ஒரு அட்ரஸ் தரேன் சார் அந்த நம்மருக்கு நீங்கள் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து தாங்க ஃபுட்டு நல்லாருக்கணும் ஃபுட்டில் எந்த மிஸ்டேக்ஸ்ஸும் இருக்க கூடாது நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நான் தோ டெலகிராமில் சொல்கிறேன் சார் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எங்களுக்கு ஆடர் ஓகே பண்ணி கொடுங்க சார் ஏதாவது டவுட்ன்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சார்